எஸ்க்யூஸ் மீ மேடம் வரலாமா மேடம் ஆ குட் மானிங் மேடம் நாங்கள் திருக்கோவிலூரிலருந்து நாங்கள் திருக்கோவிலூரில் இருந்து வரோம் மேடம் என் பொண்ணுக்கு டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து சேர்க்கறதுக்காக நான் பார்த்துன்னு இருக்கிறேன் ஸ்கூலு உங்கள் விழுப்புரத்துலேயே உங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டு என் பொண்ணை வந்து அங்கே சேர்க்கறதுக்காக நான் கேட்கறதுக்காக வந்திருக்கறேன் ஆசைப்பட்டா அவள் கேள்விப்பட்டிருக்கா போல் இருக்குது அதனால் சரி பாப்பாவினுடைய ஆசைக்காக சரி நான் இட்டுனு வந்து இங்கே படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மேடம் அதுதான் உங்கள் ஸ்கூலில் ஒரு சீட்டு கிடைக்குமான்றதுக்காக தான் வந்திருக்கறேன் மேடம் ம் அவள் ஃபோர் செவன்ட்டிக்கு மேலே எடுத்துக்கிறா மேடம் ஆ ஆனால் அவள் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவள் உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பேரே கொடுத்துருவா அவள் அந்த அளவுக்கு நல்லா ஒன் வீக்கா மேடம் நீங்கள் நான் ஒன் வீக் கழித்து நான் வரும்போது எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்கள் மேடம் ஏன்னால் ஆ ஏன் என் பொண்ணு இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றா உங்கள் ஸ்கூலுக்கும் நல்ல பேரை கொடுப்பா அதனால் கொஞ்சம் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லை மேடம் நாங்கள் இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு விழுப்புரமே வந்துடுவோம் மேடம் ஆமாம் நாங்கள் அனுப்பிவிடுவோம் மேடம் அதெல்லாம் இங்கே இங்கே வந்துடுறோம் இல்லை மேடம் அப்போ பசங்கள் நல்லா கரெக்டாக வந்துடுவா பாப்பா

எல்லாமே கரெக்ட் பண்ணு ஆ சரிங்க மேடம் அதெல்லாம் செஞ்சுர்றேன் ஸ்கூல் எங்களுக்கு நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்துட்டா மட்டுமே போதும் மேடம் மற்றதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிக்குவோம் மேடம் ஆ சரிங்க மேடம் நல்ல பதில் சொல்லுங்கள் மேடம் தேங்க் யூ ம் தேங்க் யூ மேடம்